ஹலோ சொல்லுங்கள் யாருங்க சொல்லுங்க மேம் சரிங்கமா சரிங்கமா ஆ பாப்பா படிக்கிறது நல்லா படிச்சிட்டுருக்காங்க இப்போ வந்து எக்ஸாம் டைம்மு நீங்கள் இப்போ லீவ் கேட்டால் எப்படிங்க இப்போ மாதம் வருஷம் இயர் எண்டு ஆகுது இப் டென்த்து போர்ஷன் ஆரமிச்சாச்சு கோச்சிங் போயிட்டுருக்குது ஆமாம் கோச்சிங் எல்லாம் போயிட்டுருக்கு நாங்கள் இப்போ எப்படி லீவ் தரது நால் நாள் தான் நீங்கள் போயிவிட்டு வருவீங்க பாப்பா படிக்கிறது கொஞ்சம் டல்லாக படிச்சிட்டுருக்கா கோர்ஸ் போயிட்டுருக்குது இப்போ அவ படிக்கட்டும் நீங்கள் நு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக் நாங்கள் மறுபடியும் லீவ் தருவோம் அப்போ வந்து நீங்கள் வேணா பொண்ணை கூட்டிகிட்டு போங்கள் புக் பண்ணால் நெக்ஸ்ட்டு வீக் மாறிக்கிங்க ரிலேட்டிவ் வர்றாங்க இல்லேன்னு சொல்லலை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் மாற்றிக்கங்க லீவ் தரப்போ சொல்லுறோம் நீங்கள் அப்போ போயிவிட்டு வாங்க இப்போ வந்து கோச்சிங் எல்லாம் போயிட்டுருக்கறனால லீவ் தர முடியாது நீங்க கேட்கறது புரியுதுங்கமா ஆனால் வந்து ஸ்கூலில் யாருக்குமே லீவ் கிடையாது பிள்ளைங்க ஃபீவராக இருந்தாலுமே நாங்கள் இங்கே வந்து பார்த்து கிளாஸ் எடுத்துக்கறோம் இல்லையா அப்போ நீங்கள் ஊ டூர் போகறோன் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பேரண்ட்டு கேட்டால் எல்லா பேரண்ட்ஸும் அதை தான் கேட்பாங்க நாளைக்கு மார்க் வர்லைன்னா திருப்பி என்னையை தானே நீங்கள் கேள்வி கேட்பிங்க ஃபீஸ் கட்டி இருக்கோம் ஏங்கமா மார்க் வர்லின்னு சொல்லி நீங்கள் எங்களையே தானே கேள்வி கேட்பிங்க அப்புறம் நீங்கள் இப்போ டூர் கூட்டிட்டு போயிவிட்டா நாளைக்கு அவங்க எப்படி நாங்கள் மார்க் வாங்க நால் நாள் போர்ஷன் போய்விடும் அவங்க நால் நாள் எப்படி என்ன படிச்சாங்கன்னு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுவும் எக்ஸாம் டைமில் நீங்க கூட்டிகிட்டு போயிவிட்டு வந்திங்கன்னா அவங்க கவனம் பூரா அங்கே தான் இருக்கும் நாங்கள் இங்கே போனோம் இதை பண்ணுனோம் அதை பண்ணோம் வ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதை பற்றி தான் பேசியிட்டுருப்பாங்க அவங்க வந்து படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது ம் அதை அது இல்லங்மா நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்களே லீவ் தரோம் அப்போ போயிவிட்டு வாங்க ஃபேமிலியோட டோ டிக்கெட் மாற்றிக்கிங்க நீங்கள் அப்போ போயிவிட்டு வாங்க இல்லை இப்போ நீங்கள் நால் நாள் லீவ் கொடுத்து நீங்கள் இப்போ நால் நாள் லீவ் எடுத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு வீக் நாங்கள் ஓ ஒன் வீக் லீவ் கொடுத்துறோம் அப்போ நால் நாளுங்கும்போது பத்து நாள் அவங்களுக்கு லீவ் ஆயிடும் பிள்ளைங்க படிப்பே பாதி மறந்துருவாங்க நாங்கள் அந்த லீவ் நாங்களே ஸ்கூலுக்கு எல்லா கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே லீவ் தரோம் இல்லையா அப்போ நீங்கள் போயிவிட்டு வந்துருங்க ஆ ஓகேங்க தேங்க் யூ